நிலையான விவசாயம் என்பது நெல் செய்வது உணவு பாதுகாப்பதற்கு கால்நடை வளர்க்க வேண்டும் தீவனங்கள் இருக்க வேண்டும் எரிச்சிக்கவும் ஆடுகளை வளர்க்க வேண்டும் இந்த பகுதியில் குறைந்தது ஆயிரம் பேர் விவசாயத் தொழில் செய்து வருகிறார்கள் இதுக்கு அரசு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்